பெட்ரோல் விலை அதிகமாயிடுச்சுனா கண்டிப்பாக நம்ம லைஃப்ல பாதிப்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ரேட் ரொம்ப அதிகமாயிருச்சு முதல்லலாம் ஒரு நூறுபாய்க்கு பெட்ரோல் அடிச்சோம்னாவே நம்ம வேணுங்கிற யூஸேஜிக்கு அளவாக இருக்கும் வீடு யூஸேஜிக்கு கூட ஒரு மினிமம் முந்நூறுபாய்க்கு அடிச்சாவே போதும்னு சொல்லலாம் இப்போல்லாம் மைலேஜும் பைக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனால பெட்ரோல் ரேட்டு அதிகமாயிருச்சு அதனால பெட்ரோல் குவாலிட்டி குறஞ்சிருச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால் பெட்ரோல் குவாலிட்டி குறஞ்சிருச்சு அதுவும் இல்லாமல் ரேட்டும் ஏறிடுச்சு இதனால் கண்டிப்பாக பைக் யூஸர்ஸ்ஸு கார் யூஸ் பண்ணுறவங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்புன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக மாசுபடுது பைக்ஸ் எல்லா வெஹிக்கிள்ஸ்லேருந்து நார்மலாகவே ஃபர்ஸ்ட் இருந்ததை விட வெஹிக்கிள்ஸ்ஸு கவுண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போது மாசு ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயமாகுது குழந்தைகளுக்கு அந்த ஏர் வந்து ஒரு ஒரு பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரி இல்லாமல் போகிறது இந்த மாதிரி நிறையா இருக்குது ஓசோன் லேயரே இப்போது மாசுபடுதுன்னால் அது மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபடுறதுதான்